ஆ வணக்கம் சார் ஆமாம் சார் ஆ தேக்கு மரம் இருக்குது புரசு மரம் இருக்குது வேப்பமரம் இருக்குது தேக்கு மரம் குவாலிட்டி தேக்கு மரம் வந்து சூப்பர் குவாலிட்டி சார் ம் ரொம்ப இழுத்து உழைக்கும் ரொம்ப வருஷத்துக்கு ஓகே சார் சார் தேக்கு மரம் வாய்ங்கோங்க சார் நல்லாயிருக்கும் உட்டன் குவாலிட்டியாக பெஸ்ட் குவாலிட்டியும் இதில் இருக்குது ஓகே சார் ஓகேங்க சார் வேப்ப இது தேக்கு தேக்கு தான் சார் கரெக்டாக இருக்கும் ஃத்ரீ எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரேட் வரும் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகேங்க சார் தேங்க் யூ கடைக்கு கடைக்கு வந்தால் போதும் சார் வாய்ங்கலாம் சார்